நண்பா வணக்கம் நண்பா சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தேன் பேர் நேதாஜி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க திருவண்ணாமலையா சரி ஒகே நான் என் ஊர் வந்து வேட்டவலம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே நேராக திருவண்ணாமலைலிருந்து விழுப்புரம் போகிற ரூட்டில் வந்தீங்கன்னால் வேட்டவலம் வந்துட்டு அங்கே பால் ஸ்டோர் அப்படின் கேட்டீங்னால் ஒரு இடம் சொல்லுவாங்க அது வந்து ஒரு பஸ் ஸ்டாப் தான் வந்துட்டு லெஃப்ட் சைடு திரும்புனீங்கனால் அங்கே பரத் கோச்சிங் சென்டர் அப்படின்னு ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி கோச்சிங் சென்டர் அந்த கோச்சிங் சென்டருக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் என் இடம் வந்துட்டு சுஷீலா காம்ப்லெக்ஸ் அப்படின்னு கேட்டால் தெரியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வந்துட்டு சம்யுக்தா ஹாஸ்பிடல்னு ஒரு ஹாஸ்பிடல் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்லிருந்து ஒரு பத்து ஸ்டெப் தாண்டி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இண்டியன் பேங்க் ஏடிஎம் இருக்கும் அதிலருந்து ஒரு பத்து ஸ்டெப்பு தாண்டி வந்தீங்கன்னால் அங்கே பரத் கோச்சிங் சென்டர் அப்படின்னு அந்த கோச்சிங் சென்டர் இருக்குது அந்த கோச்சிங் சென்டருக்கு மேலேதான் நம்ம இடம் நீங்கள் வந்தீங்கன்னால் கரெக்டாக இருக்கும் வந்துட்டு டெலிவெரி பண்ணிவிட்டு போயிடுங்க நண்பா நான் வெய்ட் பண்ணிகிட்டுருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துவிடுங்க நண்பா கொஞ்சம் அவசரமாக கொஞ்சம் நான் கிளம்ப வேண்டியதிருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துவிட்டீங்கன்னா பெட்ராக இருக்கும் கரெக்டாக இல்லைனா நீங்கள் இதுதான் என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் கரெக்டாக பால் ஸ்டார் வந்துட்டு கால் பண்ணால் கூட சரிதான் நானே கூட வந்து வாங்கிக்கிறேன் இல்லை நீங்களே வரத்தாயிருந்த இந்த இப்போ நான் சொன்ன வழியே ஃபாலோ பண்ணிகிட்டு கரெக்டாக வந்துவிடுங்க பால் ஸ்டார் லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு கட் பண்ணி நேராக உள்ளே வந்திங்கனால் சம்யுக்தா ஹாஸ்பிடல் கரெக்டாக சம்யுக்தா ஹாஸ்பிடல்லிருந்து சம்யுக்தா ஹாஸ்பிடலுக்கு எதிரில் ஒரு ஏடிஎம் இருக்கும் அந்த ஏடிஎம்லருந்து ஒரு பத்தாவது பில்டிங் வந்தீங்கன்னால் அங்கேதான் பரத் கோச்சிங் சென்டர் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் அந்த கோச்சிங் சென்டருக்கு மேலேதான் என் வீடு இருக்குது நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க நான் காசு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு உங்கள் கிட்டேருந்து சாப்பாடு வாங்கிக்கிறேன் கரெக்டாக வந்துவிடுங்க நண்பா வேறு ஏதாவது வேணுன்னால் ஃபோன் பண்ணுங்க நான் ஃபோன் எடுக்கிறேன்